எங்கள் பகுதியில் மிக அதிகமாக தொடங்கக்கூடிய தொழில் எதுவென்றால் முந்திரி விற்பனைதான் ஏன்னால் எங்கள் மண் வளமானது முந்திரி விளைவதற்கு நல்ல விதமான மண் வகையாக உள்ளது ஆகையால் எங்கள் மண்ணில் முந்திரிதான் அருமையாக விளைச்சல் கொடுக்கும் என்பதால் எங்கள் ஊரில் யார் புதிதாக தொழில் தொடங்கினாலும் முந்திரி விற்பனையே அதிகமாக விரும்புகிறார்கள் முந்திரி முந்திரி செம்மண் வளத்தில் அதிகமாக காய்க்கக்கூடியது என்பதால் எங்கள் ஊரில் அந்த மண்வளம் அதிகமாக இருக்கிறது எனவே அனைத்து அனைத்து விதமான தொழில் தொடங்க விரும்புபவர்களும் முதலில் முந்திரியைதான் தேர்ந்தெடுக்கிறார்கள் நானே தற்பொழுது தொழில் தொடங்க விரும்பினாலும் அந்த தொழிலைதான் கையில் எடுப்பேன் எங்கள் ஊரில் ஃபேக்ட்ரி கட்டி அதில் முந்திரியை உற்பத்தி செய்து பிற ஊர்களுக்கு அனுப்பி அதை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வேன் பிற ஊர்களில் இருந்து வரும் பயிர்வகைகளையும் நான் வாங்கி அதனையும் நம்ம நமது ஊரில் கொள்முதல் செய்து அதனையும் விற்பனை செய்வேன் எனவே எங்கள் ஊரில் நாங்கள் எந்த தொழில் தொடங்க விரும்பினாலும் முந்திரியைதான் நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம்